சரிப்பா தச்சுக்கலாம் உள்ளே வாங்க உக்காருங்க

மெஷர்மென்ட் எடுக்கலாமாப்பா கொஞ்சம் எழுஞ்சி நிற்கிறீங்களா கொஞ்சம் கையை தூக்குங்கள் செஸ்ட் அளவு எடுக்கணும் இது இந் இந்த டொண்ட்டி சென்டிமீட்டர் ஓகேங்களா இன் எவ்வளோ கை இந்த அளவு ஓகேங்களா சரி சார் அப்படியே பண்ணிக்கலாம் ஆனால் அப்படி பண்ணா ஃபிட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கிற மாரியே இருக்குங்களே சரி சார் அப்போ அப்படியே தச்சுத்தரேன் பேண்ட் இந்த நீளம் ஓகேங்களா ஓகேப்பா ஓகே அப்படியே வெச்சுக்கலாம் சட்டைக்கு நானூற்றம்பது ரூபாய் பேண்ட்டுக்கு ஒரு அறநூறுபாய் மொத்தம் அட்வான்ஸ் எரநூறுபாய் தரணும் நீ ரெகுலராக வரத்தினால் நீ மொத்தமாக தந்தாலும் எனக்கு ஓகே தான்

ஒரு ரெண்டாந்தேதி வாங்க அதுக்குள்ளே தச்சுடுவேன்

ஆ சரிப்பா தேங்க்யூ வெச்சிடு